ஹலோ ஜெராக்ஸ் கடைங்களா மேடம் நான் வந்து என் பிள்ளைக்கி வந்து ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க ஜெராக்ஸ் கலர் ப்ரிண்ட் போட சொல்லி அ அதனால உங்கள் கடையில் வந்து அந்த கலர் பிரிண்ட் எடுக்க முடியுங்களா அது நல்ல குவாலிட்டியாக இருக்கனும் எந்தவித வந்து ஃபால்டும் இருக்கக்கூடாது எனக்கு ஒரு ஒன் வீக் உள்ளே அந்த கலர் பிரிண்ட் வேணும் மேடம்

எனக்கு ஒரு செவன் டேஸ் குள்ளே ஒன் வீக் குள்ளே வேணும் நெக்ஸ்ட் வீக் திங்க கிழம உள்ளே எங்களுக்கு சம்மிட் பண்ண சொல்லி சொல்லிருக்குறாங்க அதனால எனக்கு ஒன் வீக் உள்ளே நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் நல்லா இது குவாலிட்டியாக நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கனா எனக்கு கொஞ்சம் நல்லாருக்கும்னு பார்க்குறேன் எவ்வளோ மே எவ்வளோ மேடம் எவ்வளோ மேடம் ஆகும் செலவு பண்ணுறது தொளசண்ட் ருபீஸுங்களா என்னாங்க மேடம் இவ்வளோ ஜாஸ்தியாக சொன்னிங்கனா எப்படி மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதுங்களா எங்களுக்கு நல்லாருப்பிங்க நல்லா போடுவிங்க நெனச்சி தான் உங்களுக்கு கால் பண்ணோம் நாங்கள் சரிங்க மேடம் ஒன் வீக் குள்ளே கொடுத்துருவிங்களா இப்போ இவங்களுக்கு அந்த ப்ரா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி அனுப்பனும்னா எப்படி நான் வந்து நேரடியாக வரனும்ங்களா இல்லை வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு அனுப்பட்டுங்களா

சரி ஓகே மேடம் ஒன் வீக் கழித்து நீங்கள் ஃபோன் பண்ணுறிங்களா மேடம் இல்லை நான் கால் பண்ணிட்டு வரட்டும்ங்களா சரி ஓகே மேடம் ஒரு ஒன் வீக் குள்ளே முடிச்சு கொடுத்துருங்க தேங்க் யூ மேடம் அவங்களுக்கு மெயிலில் உள்ளே எல்லாமே அனுப்புகிறேன் மேடம் தேங்க் யூ மேடம்